யோகா என்பது அது ஒரு உடற்பயிற்சி மட்டும் அல்ல அதிலுள்ள நன்மைகள் நாம் நாம் தினசரி காலையில் எழுந்து யோகாக்கள் செய்வதால் நம் உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் சரியாக செயல்படுகிறது அது மட்டுமல்லாமல் நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் வலியின்றி காணப்படுகிறது இதனால் நம் நம் உடல் ஏதுவாகவும் தெளிவாகவும் இருக்கு இருக்க முடிகிறது இதனால் நம்மால் ஒரு விஷயத்தினை நன்றாக செயல்படுத்த முடியும் என்பதை இந்த யோகா அறிகிறது இதனை தினமும் செய்வதால் அது அனைத்து நன்மைகளும் தரும்